மீன்பிடித் தொழில் ஒரு சிறந்த தொழிலாகவும் எளிய தொழிலாகவும் மாற்றுவதற்கு எந்தெந்த விஷயங்கள் உங்கள் அரசாங்கத்திடமிருந்து உதவி தேவைப்படுகிறது என்கிற என் கேள்வி இங்கு எழுப்பப்பட்டு இருக்கிறது மீன்பிடித் தொழில் என்பது நாம் முன்பே குறிப்பிட்டது போல் ஒரு ஆகச் சிறந்த தொழில் ஆதி மனிதர்கள் தொட்டு பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் ஒரு விவசாயம் முறை இங்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தேவைப்படுகிறது கடல் வழிச் சார்ந்த நிலப்பரப்புகள் தேவைப்படுகிறது அந்த நிலப்பரப்புக்கு எதிராக அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த மக்கள் அந்த தொழிலை விட்டு வெளியேறுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை வந்து செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து இந்த அரசாங்கம் வந்துவிட்டு இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக் கூடிய ஒரு அரசாக ஒரு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக் கூடிய மக்களின் நலன் சார்ந்த அரசாக இயங்கும் பொழுது அல்லது இயங்கிக் கொண்டிருக்கிற அரசாக இருக்கும் பொழுது அந்த மக்களுக்குத் தேவையான அடிப்படை வசதிகளான படகுகள் நவீன மயபடுத்தப்பட்டப் படகுகள் எல்லைத் தாண்டி செல்லும் போது சிறைப் பிடிக்கப்படுகிற நம்முடைய மீனவ மீனவச் சொந்தங்கள் அதையெல்லாம் இன்று சரிப்படுத்தி தந்து எல்லை தாண்டி வந்தார்கள் எல்லை தாண்டி வரவில்லை சுட்டுக் கொல்வது அப்படின்ற பல விஷயங்கள் இங்கே வந்து எங்களுடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அவையெல்லாம் வந்து சரி செய்து என்னுடைய அரசாங்கம் மாற்றி மீனவர்களை பாதுகாப்பாகவும் அவங்க மீன் பிடிப்பதற்கு ஏதுவான நவீன இயந்திரங்களையும் படகுகளையும் ஏற்படுத்தித் தருவதற்கு உதவினால் அரசு அப்படிப்பட்ட உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது கிடைக்கும் என்று நம்புகிறோம்